எனக்கு பெயிண்ட்டிங்கில ரொம்ப இஷ்ட்டங்க பெயிண்ட்டிங் பண்ணுறதுல வந்து ரொ அவ்வளோக ஆர்வமாக இருப்பேன் நான் அப்படி இருக்கும்போது நான் ஒருநாள் ஒரு ஸ்கூலை க்ராஸ் பண்ணங்க அந்த ஸ்கூல் பில்டிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்கை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்கை க்ராஸ் பண்ணிட்டுருக்கும்போது அந்த காம்பௌண்ட் வாலில் பார்த்தேன் நான் காம்பௌண்ட் பால் வால்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஒரு மாரி அழுக்காக ஒரு மாரி இருந்துச்சுங்க எனக்கு அதை பார்க்கவே என்னடா இது கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங் இந்த மாரி இருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரை போய் மீட் பண்ணேங்க இந்த மாரி வந்து எனக்கு ட்ராயிங் பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நீங்கள் அதற்கான ப்ராடக்ட்ஸை மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கூலோட கம்பௌண்ட் வாலில் வந்து நான் அழகாக பெயிண்ட்டிங் பண்ணி நான் கொடுக்குறேன் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுமோ அதை நீங்கள் எனக்கு தேவை தர தேவையில்லை நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேனு சொல்லி அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரை பார்த்தேங்க ஸ்கூலோட பார்த்து பேசும்போது ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாருங்க ஃபீல் பண்ணிவிட்டு ஓகேப்பா நான் எல்லாம் இதற்கான என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாம் உனக்கு வாய்ங்கொடுத்துர்றேன் நீ அழகாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படினாங்க நான் வாய்ண்டு வந்தேங்க ஒரு வாரம் ஆச்சிங்க பெயிண்ட் பண்ணுறமட்டதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணி நீட்டாக அழகாக பண்ணி அந்த இடத்துல வந்து திருவள்ளுவர் பாரதியார் அப்புறம் சாமி படம் இந்த மாரி ட்ராயிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு வந்தேங்க ஸ்கூலை பார்க்குறத்துக்கே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சுங்க